குழந்தைகளுக்கு தாய்மொழிய கற்பிப்பது நல்லது அவசியம் த நம்ம பிறந்தது தமிழ்நாடு தமிழ் மொழிய தான் பேசணும் நம்ம பிறந்தது தாய்நாடு வந்து தமிழ் தமிழ் தான் பேசணும் தமிழ் தான் ரொம்ப முக்கியம் ஆங்கிலம் வந்து பேசலாம் அது வந்து முக்கியம் முக்கியம் தான் ஆனால் வந்து தமிழ் வந்து இப்போ ஃபுல்லாவே எல்லாமே சொன்ன மாதிரி இவக பிறந்த நாள் கல்யாண நாள் அப்படின்னம் போது திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னால் அது அழகா இருக்குது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னால் அழகா இருக்குது வெட்டிங் டே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொன்னால் அது நல்லா தெரியலை அது வந்து ஆங்கிலம் வந்து நம்மளுக்கு முக்கியத்துவம் கிடையாது நம்மளுக்கு முக்கியத்துவம் தமிழ் தான் தமிழுக்கு அப்புறம் தான் எதுவுமே தமிழ் ரொம்ப முக்கியம் பிள்ளைகளுக்கு வந்துட்டு இப்போ தமிழை வந்து கற்றுக் கொடுக்கணும் ரொம்ப அவசியம் நம்மளுக்கு அம்மானு சொல்வது நல்லா இருக்கும் மம்மின்னு சொன்னால் அது நல்லா இருக்காது அம்மானு சொல்லும்போது உள்ளே அடிவயித்தில் இருந்து அம்மானு சொல்கிறோம் ஒரு கன்றுக்குட்டி கூட அம்மானு சொல்லுது கன்றுக்குட்டி அந்த நாட்டில் வெளிநாட்டில் இருந்தாலும் அம்மானு சொல்வது கிடையாது அம்மா மம்மினு சொல்வது கிடையாது அம்மாந்தான் சொல்லும் அதனால் வந்துவிட்டு நம்மளுக்கு தமிழ் தான் முக்கியம் தாய்மொழி வந்து நம்ம எல் எல்லா நாட்லையும் வந்துவிட்டு நம்ம ந நம்ம தாய்மொழி தாய்மொழி தான் ரொம்ப வந்து உயர்ந்தது மொதல் மொதலில் வந்து வந்த மொழியும் தாய்மொழி தான் நம்ம அதனாலெ ரொம்ப தாய்மொழி வந்து தமிழ் மொழி வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு ரொம்ப அவசியம் பிள்ளைகளுக்கு வந்து தமிழ்லையே எல்லாமே சொல்லித் தரணும் பிள்ளைகளை மதிக்கிறது சொல்லித் தரணும் கற்றுக் கொடுக்கணும் வாங்க உட்காருங்க இருங்க அப்படின்றது சொல்லிக் கொடுக்கணும் வெல்கம் சொல்லி சொல்லிக் கொடுக்கக் கூடாது வராங்களா வாங்க வெல்கம் சொல்லக் கூடாது வாங்க உட்காருங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிள்ளைகளுக்கு மொதல் சொல்லித் தரணும் அதுதான் ரொம்ப அவசியம்